உங்கள் ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லுங்க ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் படித்தது வந்து ஒன் டூ ஃபிஃப்த் வரைக்கும் சின்ன ஸ்கூலதான் படித்தது வீரபெருமநல்லுார் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலேயே சின்ன மெமரிஸ் வருது சின்ன சின்ன மெமரிஸ்லாம் நிறையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கோம் அதில் வெளையாட்டு போய்ட்டு பிள்ளைங்க மேல் விழுந்தது அதுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு என்னென்னா விளையாட்டுல இருக்கும் போது குச்சியை தூக்கி போட்டு ஒருத்தனோட கண் டேமேஜாயிடுச்சு அப்புறம் எங்கள் மிஸ் இருக்காங்க அம்மாயி மிஸ் சரி அவங்களோட ரொம்ப நல்லவங்க நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க நான் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் ஆறாவது வரும் போதுதான் யாராரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள் எல்லாருமே தெரிய ஆரம்மிச்சுது விவரம் தெரிய ஆரம்மிச்சுது அதுக்கு அப்புறம் டீம் சொல்லிட்டு கிரிக்கெட் கபடி ஸோ கோஆடினேட் ஆனது ஒரு ஒரு டீம் சொல்லிட்டு கபடியில் குவார்டினேட் ஆனது அதுக்கு அப்புறம் ஸ்கூல் கிரிக்கெட் அதேமாதிரி குவாடினேட் பண்ணது அப்புறம் செஸ் விளையாட்னது எல்லாமே அதுவும் ஜாலியாக போய்ட்டு இருந்தது இதுக்கு அப்புறம் எய்த் தான் ஸ்குவார்ட் ஸ்குவாடுனால் ஸ்கவுட்டில் சேர்ந்தோம் எய்த் வரும்போதுதான் தெளிவாகினோம் அப்போது தான் ஸ்கவுட் என்சிசி அப்புறம் சாரணர் ரெட் கிராஸ் இதெல்லாம் வந்து வாலென்ட்டியராக போய்ட்டு நிறைய கும்பாபிஷேகத்துக்கு வந்து வாலண்டியரெலாம் நிறைய போயிருக்கோம் ஸோ அங்கேதான் நிறைய மெமோரிஸும் இருக்கு அப்போலெலாம் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் அதுக்கு அப்புறம் கேம்ஸ் விளையாடும்போது சுரேஷ்னு ஒரு சார் ஒருத்தர் அவர்தான் எங்களுக்கு கேம்ஸ் கொஞ்சம் கோஆர்டினேடர் அதாவது அரேஞ்ச் பண்ணறது சரி பண்ணிவிட்டாரு கபடி ஆட ஆரமித்தோம் கபடியில் கடலூர் போய்ட்டு விளாடும்போதுதான் சண்டையெலாம் ஆகி மண்டையெல்லாம் உடஞ்சி போய் நிறைய விளையாடிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்புறம் ரன்னிங்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரன்னிங்ஸில் நான் சேர்ந்தது கபடியில் அங்கே கிடச்சது ப்ரைஸ் ஃபுல் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேறு வேறு கேட்டகிரியில் கிடச்சிது எட்நூறு மீட்டர் ரன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினேன் அதுக்கு காசெல்லாம் கொடுத்தாங்க மெடலும் கொடுத்தாங்க அப்புறம் உள்ளே இண்டர்கேமில் வந்து செஸ் அப்புறம் பளுதூக்களெலாம் விளாண்டுருக்கோம் அதில் செஸ்ஸில் பிட்டுக்கிச்சி பட் இருந்தாலும் சம்மந்தமே இல்லாத நாற்பது கிலோ அது நாற்பத்தியேழு கிலோ தூக்கி தேர்டு ப்ரைஸ் மெடலும் அடித்தோம் அதெலாம் ஒன்றும் தெரியல பட் இந்த ஸ்கூலுக்கு வரும் போதுதான் தெரியும் ஸ்கூலில் வந்து இந்த ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணும்போது எல்லாேரையும் நிற்க வச்சு அனோன்ஸ் பண்ணுவார்களா அது அதெலாம் எனக்கு மறக்க முடியாது அதுக்கு அப்புறம் ஸ்கூலில் டான்ஸ் ஆடினது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணன் ஸ்கூலில் ஆடினாரு அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் கேம் மூலயமாதான் தெரிய ஆரமித்தது அதுக்கு அப்புறம் தான் டான்சிங்க்கு பேர் கொடுத்து ஆண்டுவிழாலெலாம் ஆடி நிறைய பேர் வந்து என் அண்ணணை தெரிஞ்ச அளவுக்கு என்னை தெரியாது அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் எனக்கு முன்னோடி மாதிரி இப்போது ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸில் பயங்கர இது ஸோ அவனால்தான் ஸ்கூல் லைஃபெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரமித்தது அதுக்கு அப்புறம் கிரிக்கெட் அது இதுனு ஆட ஆரமித்த கபடியில் விளாட போய் டிஸ்ரிக்ட் லெவலில் விளைட போய் ஷோல்ட்ர் இறங்கினது அதுக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் ஒன்றும் பண்ண முடியாமல் வீட்டுல உக்காந்துகிறது இது எல்லாமே வந்து குட் மெமெரிஸ்னு சொல்லலாம் பேட் மெமெரிஸ்ஸுன்னும் சொல்லலாம் பட் நல்லாருந்துச்சு அதெலாம் அதுக்கு அப்புறம் எக்ஸாம் டைம் கொடுக்கும்போது பயந்துகிட்டே ஜுரம் வந்து டெய்லியும் ஒரு ஒரு ஊசியை போட்டுனு போய்ட்டு எக்ஸாம் எழுதி எதில் விழுந்து விழுந்து படித்தேனோ அதில் ஃபெயில் ஆகிட்டு மீதி எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் இன்சிடென்ட் எக்ஸாம் தான் எழுதி பாஸ் பண்ணி ஸ்கவுட்டில் உள்ளே போனது ஸ்கொவாட்டாக இதில் போய்தான் உள்ளே ஹால் குள்ளே போனோம் கோட்டாவில் தான் சீட் கிடச்சிது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஸிக்கல் ப்ராப்ளத்துனால் கண்டினியு பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியு பண்ணிட்டு காலேஜுலேருந்து வெளில வந்து அதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வீட்டில் தான் இருந்தேன் அதுக்கு அப்புறம் தான் கடுப்பாகி ஒரு வருஷம் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டைம் ப்ரைவேட்ஸ் காலேஜில் போயிட்டு ஜாய்ன் பண்னேன் கொஞ்சம் காசு செலவாகும்தான் பட் என்ன பண்ணறது எல்லாத்தையும் பார்த்துதான் காலேஜ் போய் ஜாய்ன் பண்னேன் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த டைமில் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஏழ்மையில் தான் இருந்தோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இப்போ க்ரோவ்த் ஆகி மேலே வந்தாச்சு காலேஜ் வந்த அப்புறம் தான் கொஞ்சம் நானே தெளிவானது கொஞ்சம் அப்படி இப்படினு காசு பிரச்சனையாக இருக்கிறது தெரிய ஆரம்மித்தது